ம் ஹலோ ஹலோ சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க ஆமாங்க ஆமாங்க எல்லா ஜூஸுமே இருக்குதுங்க அன்னாசிப்பழம் லெமன் ஜூஸ் இருக்குது மாதுளம்பள ஜூஸ் இருக்குது பழம் ஜூஸ் இருக்குது இது இருக்குதுங்க முலாம்பழம் ஜூஸ் இருக்குது திராட்சை ஜூஸ் இருக்குது ஆரஞ்ச் ஜூஸ் இருக்குது ஆப்பிள் ஜூஸ் இருக்குது எல்லா எல்லா ஜூஸுமே இருக்குதுங்க ஆ இருக்குது இருக்குதுங்க பட் இன்னும் பழம் இன்னும் வரல்லைங்கங்க இன்றைக்கி இன்றைக்கி இன்றைக்கி லோடு வரல்லைங்க இன்னும் லோடு இனிமேல் தாங்க வரும் பத்து பன்னெரெண்டு மணிக்கு தாங்க வரும் லோடு மத்தியானத்துல கிடைக்குங்க ஆ மதியம் ஒரு மணிக்கி கிடைக்குங்க ஒரு மணிக்கெலாம் வந்து பன்னெண்டுக்கெலாம் வந்துடும் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ அதுதான் அதுதான் மேலேருந்து வர்றதுனாலெ ஏற்காடுலேருந்து வர்றதுனால கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடிதான் காலைல எடுத்துகிட்டு இறங்குவாங்க பன்னெரெண்டு மணிக்குதான் வருங்க நீங்கள் ஒரு மணிக்கு வந்திங்கன்னால் கண்டிப்பாக இருக்குதுங்க சரி சரிங்க வர்றவங்களுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் கொடுங்க அதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டு உடம்பு ஒன்றும் பண்ணாது எதுவும் பண்ணாது மற்ற ஜூஸுன்னால் கூட சளி புடிச்சிக்கிச்சு அது புடிச்சிக்கிச்சி இது புடிச்சிக்கிச்சும்பாங்க இல்லை ஐஸ்ஸு போட்டு கொடுத்தா ஒரு ரேட்டுங்க ஐஸ் போடாமல் கொடுத்தா ஒரு ரேட்டுங்க பட் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் கம்மியாக அரை பாதி ஐஸாக பாதி ஐஸ் போட்டுக்கலாங்க ஏன்னால் வெறும் ஐஸ் போட்டு குடி ஐஸ் போடாமல் குடித்தாக்கா அந்த திருப்தி இருக்காதுங்க கொஞ்சம் ஐஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் சரிங்க சரிங்க ஆ கொடுத்துட்லாம் கொடுத்துட்லாம் கொடுத்துட்லாங்க வாங்க வாங்க ஆ ஆ